எங்கள் விழுப்புரம் மாவட்டத்துலேனு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து கிராமம் கிராமத்தில் தான் இருக்கோம் எங்கள் கிராமத்தில் எந்த பிரச்சினையா இருந்தாலும் நாங்கள் போயிட்டு எங்கள் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கிட்ட தான் சொல்லுவோம் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாக லக்ஷ்மி நாக லக்ஷ்மி வந்து அவங்கக்கிட்ட சொன்னால் வட்டாச்சியர்கிட்டே போய் சொல்லுவாங்க வட்டாச்சியர் வந்து எங்கள் ஊர் எங்கள் மாவட்ட எம்எல்ஏ கிட்டே போய் சொல்லுவாங்க எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜே மணிகண்டன் அவரு தான் எந்த பிரச்சினையா இருந்தாலும் வந்து தீர்த்து வைப்பார் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்னென்ன செஞ்சுக் கொடுத்துருக்காருன்னா எங்கள் ஊருக்கு ஸ்டீட் லைட் போட்டு கொடுத்துருக்காரு ஸ்டீட் லைட்டு வந்து முன்னாடி இல்லை எங்கள் ஊரில் இப்போ வந்து ஸ்டீட் லைட்டு போட்டு கொடுத்துருக்காரு அதேமாரி தண்ணி வசதியும் அந்தமாதிரி அந்த அளவுக்கு இல்லை பக்கத்து ஊரில் தான் போய் பிடிக்கிற மாதிரி இருந்தது அதேமாதிரி அந்த அந்தமாதிரி டேங்க் அமச்சு கொடுத்துருக்காரு தண்ணி டேங்க்கு தண்ணி டேங்க் அமச்சு கொடுத்ததுனால எங்கள் ஊருக்கு எல்லா எல்லாரு வீட்டுக்கு போகிற மாதிரியும் அதேமாதிரி டேப் அமச்சு போகிற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு எல்லோரு வீட்டுக்கும் தனி தனியாக போகிற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி ரோடு சரியா இல்லை முன்னாடி இப்போ வந்து சொன்ன இந்த பிரச்சினைய சொன்னதுக்கு அப்புறம் ரோடு அமச்சு கொடுத்துருக்காரு நல்ல ரோடு போட்டு கொடுத்துருக்காரு அதே மாரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து இப்போ பசங்களுக்காகவே நூலகம் அமச்சு கொடுத்துருக்காரு நூலகம் பார்தீங்கன்னா ஒரு ரெண்டு நூலகம் அமச்சு கொடுத்துருக்காரு அதேமாதிரி உடற்பயிற்சி கூடம் அமச்சு கொடுத்துருக்காரு எங்கள் ஊர் பள்ளிக்கூடங்களில் வந்து தண்ணி பிரச்சினையா இருந்தது தண்ணி டேங்க்கு அந்த ரொம்ப பிரச்சினையா இருந்தது தண்ணி வராமல் அடச்சுக்கின்னு அந்தமாதிரி இருந்தது புதுசாக வந்து டேங்க்கு செஞ்சு கொடுத்து அந்தமாதிரி அமச்சு கொடுத்துருக்காரு இந்தமாதிரி தான் எங்கள் ஊர் எம்எல்ஏ வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு எங்கள் ஊருக்கு